இப்போ மருத்துவ நிகழ்ச்சிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நோய் வந்து ஒவ்வொரு இடத்துலியும் இதை மாதிரி இதாக ஆகுதா அதனால் வந்து இப்போ அரசு சுகாதார ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ப்ரெஷர் செக் பண்ணுறது சுகர் செக் பண்ணுறது இப்போ இந்த கொரோனா விழிப்புணர்வு முகாம் இந்தமாதிரி நிறையா நடத்தினாங்க சமுதாய கூடத்தில் வந்து விழிப்புணர்வு முகாம் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க அப்புறோம் இல்லம் தேடி கல்வி அந்த மாதிரி நிறையா வந்து நடத்திகிட்டிருக்காங்க மருத்துவ முகாம் பற்றி மருத்துவ முகாமுன்னு சொல்லும்போது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறையா நடந்துகிட்ருக்கு அங்கேயும் எல்லா எல்லா பக்கமும் இந்த விழிப்புணர்வு போட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு எல்லா சொல்லிட்டிருக்காங்க அந்த மாதிரி முகாம் நடத்திக்கொண்டே தான் இருக்காங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து எல்லா பக்கமும் இப்போ ஆம்புலன்ஸ் மூலமாகவும் விழிப்புணர்வு அரசு சுகாதாரமுன்னு சொல்லி மருத்துவ முகாம் வந்து நடத்திகிட்ருக்காங்க